சிட்டு குருவி வருது அது நல்லா பார்க்குது மெல்லமாக செடிகள் மேலே உட்காந்து மேவெடுக்குது பார்த்துட்டு பறந்து போய்விடுது காகங்கள் வருது மயில் வருது புறாகள் வருது அப்புறம் காடை கவுதாரிகள்லெல்லாம் கூட பார்க்கறோம் காலையில் வாக்கிங் போனால் எல்லா பறவைகளும் வருது கோழிகளும் இருக்குது சிட்டு குருவிகளும் இருக்குது மைனா இருக்குது மயில் மயிலும் வருது பறவைகளெல்லாம் பல வகையில் பார்க்கறோம் நாங்கள் காகங்களும் வருது மைனா அதுவும் இருக்குது சில சமயத்தில் பறந்து வந்து அதுவும் உட்காருது வீட்டுக்குல்லாண்ட எல்லா பறவைகளும் பார்க்கறோம் நாங்கள் இது புறா எங்களுக்கு பிடித்தது புறா மயில் சிட்டு குருவிங்கள் மைனாங்கள் கோழி சேவலெல்லாம் கூட நல்லா இருக்குது அதுவும் பார்க்கறோம் நான் டெய்லியும் அதுவும் பிடிச்சதுதான்